இந்திய பொருளாதார துறை வந்து ரொம்பப் படும் மோசமாக இருக்குது இந்த விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது போல் இன்டர்நெட் பேங்கிங்லாம் சுத்த வேஸ்ட்டு இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு பணம் மாற்று முறை இல்லை எதுக்கு எடுத்தாலும் ஜிபே யூபே பேமெண்ட்டு பேடீஎம்மு இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால இப்போ வந்து அடிப்படை காசு வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா இந்த மாதிரி சில்லற காசுக்கெல்லாம் இப்போ வேல்யூவே இல்லை எதுக்கு எடுத்தாலும் ஒரு துணி கடைக்கு போக ஏதோ ஒன்று ஒரு ஒரு எதுனா வாங்க போகணுனா இப்போ எதை வாங்குனாலும் ஒடனே ஜிபே யூஸ் பண்ணுறதுனால வந்து அவுங்களுக்கு தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது டிஜிட்டல் முறை வந்து வேஸ்ட்டு தான் அதலாம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இல்லை இப்போ வந்து பணம் பணம் புழக்கமே இருக்கிறது இல்லை எது எடுத்தாலும் இன்டர்நெட்டு பேங்க்கிங்கு டிஜிட்டலு பேமெண்ட்டு இதுமாதிரி இருக்கிறதுனால போகிறதுனால பொருளாதாரம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது கொஞ்சம் நாளாக இந்திய பொருளாதாரத்து வளர்ச்சி இதனால் அந்த துறையில் இருந்து இது வந்து ரொம்ப தடை செய்யிணும் இது மாதிரி பணம் புழக்கோம் தான் வேணும் இந்த டிஜிட்டல் முறைலாம் வேணான்றது மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சில்லற வியாபாரிக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் சில்லற வியாபாரினா அவுங்களுக்கு இது தான் வேணும் அதனால பேங்கிங்க்கு டிஜிட்டல் பேமெண்ட்டு இந்த வளர்ச்சிக்கு வந்து உதவியாக இருக்க கூடாது இந்த வளர்ச்சி வந்து இந்த வளர்ச்சி வந்திருக்க தேவை இல்லை பண்டம் மாற்று முறை போய்டுச்சு பண்டமாற்றம் பண்டமாற்று முறை இருந்தது அதுக்கு அப்றம் சில்லறை மூலமாக பணம் புழக்கம் வந்துச்சு இப்போ அதை விட்டுட்டு புதுசாக பேங்கிங் டிஜிட்டல் பேமெண்ட்டுன்னு வந்து இருக்குது அதனால் ஒரு யூஸுமே இல்லை இப்போ கடைக்கு ஒரு மளிக கடைக்கு போகணுனா இப்போ எதை எடுத்தாலும் முன்னேலாம் போனால் சில்லற காசு கொடுப்பாங்க இப்போலாம் அந்த சில்லற இல்லாமல் இப்போ எதுனா சாக்லேட்டு இப்படி கொடுத்து அட்ஜெஸ்ட் பண்ணி விட்டுர்றாங்க அதனால் இந்த பேங்கிங்கு டிஜிட்டல் பேமெண்ட்டு வந்து கொஞ்சம் வளர்ச்சிக்கு வந்து இதாக தான் இருக்குது